நான் போன ஆடர்லேயே வந்துட்டு சலுகையை வந்து ப் வாங்கிக்கிட்டேன் பட் இருந்தாலும் இந்த வாட்டியும் எனக்கு சலுகை வேணும் நான் மட்டும் ஒரு ஒரு வாட்டியும் உங்களோடய நிறுவனத்தில் இருந்து தான் நான் வந்துட்டு எல்லா பொருட்களும் வாங்குறேன் அந் அந்த ஒரு அடிப்படையில் நான் திருப்பியும் உங்கக்கிட்டயே தான் வரவும் போகிறேன் அப்போது எனக்கு இ இன்னும் கொஞ்சம் நீங்கள் சலுகைகளை கொடுத்து டிஸ்கௌண்ட்டை கொடுத்தா தான் எனக்கு வந்துட்டு வர்றதுக்கும் வந்து ஒரு மாதிரி ஸ் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் நான் வர்றதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய நண்பர்கள் எல்லோருக்கும் நான் சொல்லி நான் உங்கள் நிறுவனத்துலேயே வாங்க வைப்பேன் எல்லா பொருட்களையும் அது மட்டும் இல்லாமல் இந்த சலுகைகள் கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எனக்கும் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாத வகையில் சலுகைகளை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னோடய அபிப்ராயம் அண்டு இந்த சலுகை உங்களுக்கு வந்துட்டு பெரிய பாதிப்பை அளிக்காதுன்றது என்னோடய த பர்சப்ஷனாக இருக்குது நீங்கள் போன ஆடர்லேயே எனக்கு கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இந்த ஆடர்லேயும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி சலுகைகளை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து இது மட்டும் இல்லாமல் நான் எல்லா வாட்டியும் உங்கக்கிட்ட தான் வாங்கப் போகிறேன் உங்கக்கிட்ட தான் வந்துட்டு ஆர்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணப் போகிறேன் எனக்கு தெரிஞ்சவங்களையும் உங்கக்கிட்ட தான் வாங்க சொல்லப் போகிறேன் ஸோ அதனால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சலுகைகளை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோடய ஒரு கருத்தாக நான் பதிவு செய்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த ஆடரில் வந்துட்டு சலுகைகள் இன்னும் இன்னும் அடுத்து வரப்போகிற எல்லா ஆர்டர்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஓரளவுக்கான சலுகைகளை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளோ தான் நன்றி